ஹலோ இது ரீனா டெய்லரிங்கா மேடம் நான் வந்து சாமி ஸ்கூல்லேருந்து டீச்சர் பேசுகிறேன் நான் எங்கள் ஸ்கூல் சில்ரனோடய யூனிஃபாம்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண கொடுத்துர்ந்தோம் ஏப்ரல் மாதமே கொடுத்துர்ந்தோம் என்ன மேடம் ஸ்டேட்டஸ்சு நான் நெக்ஸ்ட் வீக் வந்து ஸ்கூல் ரீயோப்பன் ஆகப்போகுது ஓகே மேடம் மேடம் இதோ எங்கள் பிரின்ஸ்பால் வந்து கொஞ்சோம் கன்ஃபாம் பண்ணிக்க சொன்னார் மொத்தம் வந்து நூறு பாய்ஸ்சு நூறு கேர்ள்ஸ்சு சரிங்களா பாய்ஸ்சு எல்லாத்துக்கு வந்து ஸ்கூலோடய லோகோ வந்து பாக்கெட்டில் வந்து வைச்சு ஸ்டிச் பண்ணிடுங்க அவங்ளுக்கு டையி ஃபீமேல்சுக்கு வந்து பார்த்தீங்கனா அவங்க ஷால்லேயே வந்து நீங்கள் அவங்க ஸ்கூல் எம்பளம் வச்சுடணும் சரிங்களா அது இல்லாமல் ஓவர் கோட்டு ஒன்று வரும் அவங்களுக்கு ஃப்ரைடே ஃப்ரைடே மட்டும் ஓவர் கோட் வரும் அவங்களுக்கு சரிங்களா எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்களா பாய்ஸ்சா கேர்ள்ஸ்சா மேடம் அது ஓகே மேடம் கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சுடுங்க ஏன்னால் நாங்கள் ஸ்கூ எங்களுக்கிப்போ நெக்ஸ்ட்டு வீக் பார்த்தீங்கனா ஸ்கூல் ரீயோப்பனிங்கு இப்போ நாங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ண பேரன்ஸ்சு வந்து அமௌண்ட் பே பண்ண ஆரம்பித்ததும் அவர்களுக்கு யூனிஃபாம் கொடுத்தாகணும் ஓகேங்களா அதனால கொஞ்சம் சீக்கிரமாக முடித்து கொடுத்துருங்க டேமேஜெலாம் எதுவும் ஆகிட போகுதுங்க ஓகேங்களா அப்படிங்களா இப்போ ஸ்டிச் பண்ணும்போது அட்வான்ஸ் அமெளண்ட் ஏதாவது பே பண்ணிருந்தாங்களா மேடம் டொண்டி ஃபைவ் தெளசண்ட் கொடுத்துருந்தாங்களா பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் மேம் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் வேணும் பேலன்ஸ் செவன்டி ஃபைவ் தெளசண்ட் வரணுங்களா ஓகே மேடம் நான் ப்ரின்ஸ்பால்கிட்ட பேசிவிட்டு உங்களுக்கு நான் வந்து செக்காக இல்லாட்டினா டீடியாக தர சொல்கிறேன் நான் சரி ஓகேங்க மேடம் இன்றைக்கு தான் வந்து ஃப்ரைடே சரிங்களா சார்ட்டடே சண்டே மன் மன்டே டியூஸ்டே எடுத்துக்கங்க வெனஸ்டே அன்றைக்கு நாங்களே வந்து வாங்குகிறோம் நீங்கள் எல்லாத்தையும் தனி தனி கவரில் போட்டு வச்சுடுங்க ஓகேங்களா சரி ஓகே மேடம் நம்ம வெனஸ்டே அன்றைக்கு ட்ரெஸ்சு வாங்கிக்கிறோம் அமௌண்ட்டு பேலன்ஸ் அமௌண்ட் நாங்கள் பே பண்ணிடுறோம் இன்னும் ஒரு த்ரீ டேஸ்சில் வேலையை முடித்து கொடுத்துருங்க சரிங்களா ஓகே தேங்க் யூ மேடம்